ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி நாலு